காரைக்குடியில் ஈஸியாக டெவெலப் ஆனும்ன்னா ஹோட்டல்ஸ் வைக்கலாம் ரெஸ்டாரெண்ட்ஸ் வைக்கலாம் பாரு கிளப்பு இந்த மாதிரி நிறையா ஓப்பன் பண்ணலாம் இங்கே இது வந்துவிட்டு டூரிஸம் ப்ளேஸ் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் வந்துவிட்டு ஹோட்டல்ஸ் நறையா வந்துவிட்டு நல்ல நல்ல சாப்பிட்றதுக்கும் ஹோட்டல்ஸு பார்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி நல்லா ஒரு நீட்டாக வந்துவிட்டு ஸ்டே பண்ணுறதுக்கான இடங்கள் ரீசெண்டான பிரைஸில் நல்லா ஒரு ஸ்டே பண்ணுற மாதிரி இடங்கள் பார்ப்பாங்க அதனால் நம்ப ஹோட்டல்ஸு ரெஸ்டாரெண்ட்ஸு இதுலாம் வைக்கிறப்போ வந்துவிட்டு நமக்கு வாடிக்கையாளர்கள் நிறையா பேர் வருவாங்க அதுவும் வாடிக்கையாளர வைக்கிற இடோம் பொறுத்து இருக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்டு காலேஜு ஜெ ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி வந்துவிட்டு ஒரு மெய்னான இடத்துல ஒரு மக்கள் கூட்டம் ஒன்று சேர்ற மாதிரி ஒரு இடத்துல மைய்யப் பகுதியாக பார்த்து உங்களுக்கு காம்படிஷன் அவ்வளோவா இல்லாத இடமா பார்த்து நீங்கள் வைக்கப்போது உங்களுக்கான வருமானோன்றது வந்துவிட்டு நிறையாவே வரும் ஏன்னா வந்துவிட்டு அந்த இது தான் மைய்யப் பகுதியாக இருக்கவும் மக்கள்கள் நடமாட்டம் நிறையா இருக்கும் காம்படிஷன் அதிகமாக இல்லாதனால மற்ற ஹோட்டலுக்கு போறதை விட்டுவிட்டு நீங்கள் ருசியாக சமைக்கவும் உங்கள் ஹோட்டலுக்கு அதிகமாக வருவாங்க நீங்கள் கம்மியான பிரைஸில் வந்துவிட்டு ஒரு நீட்டான ரூம் வந்துவிட்டு நீங்கள் ரெண்ட்டுக் விட்டிங்கன்னா மற்ற ரெ ஹோ ஹ ஹோட்டல்ஸ விட்டுவிட்டு நம்ம ஹோட்டல்ஸில் வந்து தங்க வருவாங்க எதுவாக இருந்தாலும் ஒரு ரீசனான பிரைஸ் வந்துவிட்டு ஒரு மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு குட் அண்டு நீட்னஸ்ஸாக எதை கொடுத்தாலும் வந்துவிட்டு காரக்குடியில ஈஸியாக டெவெலப் ஆகலாம்